பதினஞ்சு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆறு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து ஒன்று இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து மூணு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஒன்று